ஆன்லைனில் க்ளாஸ் கன்டெய்னர் வாங்கினேன் அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் வாங்கினேன் அந்த க்ளாஸ் கன்டெய்னர் ஆறு இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கனா அந்த ஆறில் பார்த்திங்கனா அஞ்சு பொருள்தான் நல்லாயிருந்துச்சு ஒரு பொருள் வந்து உடஞ்சே வந்துச்சு அப்புறம் சரி அந்த பொருள் இப்படி வந்துருச்சே அப்படினு பண்ணது ஒன்றை தூக்கிப்போட்டு அப்புறம் அந்த அஞ்சு பொருள் தாங்க யூஸ் பண்ணேன் அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு எங்கள் பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினோம் ஃப்ராக்கு மாதிரி வாங்கினேன் அது பார்க்க அழகாக இருந்துச்சு நான் பண்ணது ஆன்லைனில் பண்ணது வந்து பிங்க் கலரில் வாங்கினேன் ஆனால் வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கனா ப்ளூ கலரில் தான் வ வந்துச்சு அதுவும் பார்த்திங்கனா ஸ்டோன்லாம் போய் அங்கங்கே வந்து ஸ்ட்ரக்காகி கிழிஞ்சு ஒரு மாதிரி வந்துச்சு பார்க்கவே அது நல்லாவே இல்லை அப்புறம் அதையும் விட்டுட்டு என்னடா ஆன்லைனில் வாங்குகிற பொருள்லாம் இப்படி ஆகுதுன்ட்டு சரி விட்டுட்டோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன்வேர்னு சொல்லிட்டு கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து ஒன்று வாங்கினேன் அது பார்த்திங்கனா அப்படி தான் வந்து ஒரு பாத்திரம் வாங்கினேன் மூணு இது ஆஃபரில் கொடுத்துருக்காங்கனு சொல்லி வாங்கினப்ப ரெண்டு பாத்திரம் வந்து நல்லா அழகாக இருந்துச்சு இன்னொரு பாத்திரம் பார்த்திங்கனா சைடுலலாம் அப்படியே வந்து விரிசல் விட்ட மாதிரி சைடில் அப்படியே அமுங்கி ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்புறம் என்னடாப்பா அது ஆன்லைனில் வாங்கினது இப்படி ஆயிடுச்சே அப்படினு சொல்லிட்டு நான் அதையும் விட்டுட்டோம் அப்புறம் வந்து டேரக்ட்டாக வந்து கடையில் போய் ஜாமான் வாங்கலான்னு சொல்லிட்டு போய் வாங்க போனோம் கட்டில் வாங்கினோம் கட்டில் வாங்கலானு பார்க்கலானு போய் பார்த்தோம்னா கட்டில் வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டுட்டோம் ஒரு போல்ட்டு பார்த்திங்கனா அதுக்குள்ளார போடாமலே விட்டுட்டாங்க அப்புறமேட்டுக்கு அந்த போல்ட்டு போட்டு அதை டைட் பண்ணி போடுறதுக்குள்ளார ஏன்டா போய் நேரில் வாங்கியுமே இப்படி ஆகிடுச்சே இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கனா வீட்டில் வந்து கேஸ் கன்ட்டெய்னர் இது வாங்கினோம் கன்ட்டெய்னர் தான் பொருள் வாங்கினோம் அது வந்து பார்த்திங்கனா க்ளாஸில் வாங்கினது பார்த்திங்கனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் வாங்குகிறோம் ஆனால் அதுக்குள்ளார பார்த்திங்கனா வந்து மேலே இருக்கிற டாப்பு மூடி பார்த்திங்கனா வரவே இல்லை உள்ளாராக்கிற அந்த பாட்டம் மட்டுந்தான் இருந்துச்சு மூடி மட்டும் வராமல் உடஞ்சி சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்புறம் அதையும் என்ன பண்ணுறதுனு சொல்லிட்டு டஸ்ட்பின்னில் தான் வேஸ்ட்டு பண்ணுனோம் நிறையா பொருள் வந்து வேஸ்ட்டேஜ் தான் அதிகமாக போணுச்சு அப்புறம் பார்த்திங்கனா இன்னொரு பொருள் வாங்கினோம் சுடிதார் ஒன்று ஆன்லைனில் ஆட்ரு பண்ணி அது வாங்கினோம் ஆன்லைனில் ஆட்ரு பண்ணி வாங்கின சுடிதார் பார்த்திங்கனா சுடியும் பேண்ட்டு மட்டுந்தான் வந்துச்சு ஷால் பாத்திங்கனா அதில் வந்த ஷால் பார்த்திங்கனா நான் பண்ண ஷால் வேறு ஆனால் அது வந்த டாப்பில் வந்த ஷால் வேறு மாதிரி இருந்துச்சு அந்த ஷால் பார்த்திங்கனா ஒரு மாதிரி வந்து லேசாக இருந்துச்சு ஷால் பார்த்திங்கனா ரொம்ப த இதாகவே இல்லாம காட்டனே இல்லாமல் மடமடனு இருந்துச்சு ரொம்ப பொருள் பார்த்திங்கனா வாங்கி வேஸ்ட்டாகதான் போணுச்சு அது கடைசியில் அது குப்பையில் டஸ்ட்பின்னில் தான் போகிற மாதிரி ஆகிச்சு அதே மாதிரி டஸ்ட்பின் அப்படி தான் ஆன்லைனில் ஆட்ரு பண்ணோம் அந்த டஸ்ட்பின் பார்த்திங்கனா ஆன்லைனில் மூடுகிற மாதிரி ஆன் ஆன்லைனில் வாங்கினோம் இது வந்தது பார்த்திங்கனா நார்மல் நாங்கள் வீட்டில் எப்போயும் யூஸ் பண்ணுறது மாதிரி ஓப்பனில் இருக்கிற டஸ்ட்பின் தான் வந்துச்சு அந்த டஸ்ட்பின் பார்த்திங்கனா அதில் குப்பை இதலாம் போடலாம் போட்டு வைக்கிற மாதிரி வாங்கினா இது மாதிரி எனக்கு வந்துச்சு மூடுகிற மாதிரி போய் ஓப்பன் டஸ்ட்பின் மாதிரி தான் வந்துச்சு எந்த பொருளுமே வந்து ஆன்லைனில் பெட்டராவே இல்லை வாங்குகிற பொருள் எல்லாமே வேஸ்ட்டேஜாக தான் போணுச்சு ஆன்லைனில் பொறுத்தவரைக்கும் எந்த பொருள் வாங்கினாலும் நல்ல பொருள் ப்ராடக்ட் நல்லதுனு சொல்கிறாங்க ஆனால் ஆன்லைனில் பொறுத்தவரைக்கு எல்லா பொருளுமே வேஸ்ட்டேஜ்ஜி தான் வாங்குகிற பொருள் வந்து எதுவுமே யூஸ்ஃபுல்லாகவும் இல்லை எந்த பொருளுமே பார்த்திங்கனா வெயிட்னஸ் இல்லை ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எதாவது கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பொருளாக இருந்தாலும் சரி எல்லாமே வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்தவரைக்கும் வேஸ்ட்டான பொருள் தான் அதிகமாகவே இருக்குது ஆன்லைனில் எதுவுமே வாங்க